ஹாலோ ஸ்ரீ ஹோட்டலாண்ணா நான் டிஎன் பாளையத்துலேர்ந்து பரத் பேசுகிறேன் எனக்கு வந்து சிக்கன் ரைஸ் சிக்கன் பிரியாணியும் வேணும்ண்ணா சிக்கன் பிரியாணிக்கு ஏதாவது சாஸ் அந்தமாதிரி குழம்பு கேட்டால் தருவீங்களா தருவீங்களா ஓகேண்ணா எனக்கு வந்து அப்புறம் சிக்கன் பிரியாணிக்கு ஏதாவது

ரைத்தாகின்னு தருவீங்களாண்ணா ஓ தருவீங்களா ஓகேண்ணா அண்ணா எவ்வளோ நேரம்ணா ஆகும் ஆஃப்னவர் ஆகுமா சரி ஓகேண்ணா நான் வாட்ஸப்பில் டெக்ஸ்ட் பண்றேண்ணா உங்களுக்கு அட்ரஸ்ஸு ஓகே தேங்க்யூண்ணா